நா ஃப்ரீயாக இருக்கும் போது ஓய்வு நேரத்தில் நிறைய சாங்ஸ்லாம் கேட்பேன் மொபைலில் சாங்ஸ் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் டிவி பார்பேன் டிவியில் வந்து விஜய் டிவி ஸ்டார்ட் ம்யூசிக் பார்பேன் அப்புறம் ஜீதமிழில் நிறைய சீரியல்ஸ் இருக்கும் சீரியல்ஸ் பார்ப்பேன் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பார்பேன் நிறையா வீடியோஸ்லாம் பார்பேன் சன்ம்யூசிகில் சாங்ஸ் கேட்பேன் சாங்ஸ் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குழந்தைங்களோட விளையாடுவேன் டியூஷன் பிள்ளைங்க வருவாங்க டியூஷன் பிள்ளைங்க வந்த பிறகு அவங்களுக்கு என்ன ஸ்னாக்ஸ்லாம் பிடிக்குன்னு கேட்டுட்டு சமைத்து கொடுப்பேன் ஸ்னாக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி என்ன செய்கிறது எது எதாது ஒன்று யூடூப் சேனலை பார்த்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கொடுத்துட்டே சமைச்சிட்டு நாங்க ஜாலியாக பேசிட்டு சாப்பிடுட்டு பிள்ளைங்கள அனுமிச்சிவிட்ருவேன் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க இருப்பாங்க அந்த பிள்ளைங்க கூட போய்ட்டு தாயம் விளாடுவேன் அப்புறோம் டிவி பார்பேன் கதை பேசுவேன் அப்புறம் என்னோடய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே வாக்கிங் போவேன் கொஞ்ச நேரம் அப்டே ஊரை சுற்றி வருவோம் வாக்கிங் போய்கிட்டு காட்டுக்கு போவோம் மாங்காய் பறித்துட்டு வருவோம் மாங்காய் பறித்து சாப்பிட்டு நெல்லிக்காய் கொய்யாக்காய் அதெல்லாம் பறித்து சாப்பிடுட்டு அப்டே ஊரை சுற்றி ஒரு வாக்கிங் போய்ட்டு வருவோம் ஊஞ்சல் விளாடுவோம் தூரி விளாடுவோம் மரத்தில் ஊஞ்சல் கட்டி தூரி விளாடுவோம் குழந்தைங்கள உக்கார வச்சி ஆட்டி சொல்லிகொடுத்துட்ருப்போம் விளையாட வச்சிட்டிருப்போம் பக்கத்தில் மரல்லாம் இருக்கும் கொய்யா மரல்லாம் இருக்கும் மாமரத்தில் ஏறி கொய்யா பறித்து சாப்பிடுட்டு அப்டியே அந்த தெருவையே ரெண்டு வாக்கிங் போயிட்டு வருவோம் அப்புறம் யூடூப் சேனல் பார்பன் நிறைய வீடியோஸ் இருக்கும் வீடியோஸ் பார்ப்பேன் நிறையப் பேர் டப்ஸ்மேஷ் பண்கிற வீடியோஸ்லாம் பார்பேன் அதில் சங்கீதாஸ் வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நிறையா சாங்ஸ்லாம் பார்பேன் சூர்யா சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்கேட்பேன் நிறைய சமையல் டிப்ஸ்லாம் மருத்துவ குறிப்பு சமையல் டிப்ஸ் இது எல்லோமே யூடூப் சேனலில் ஓடும் இல்லையா அதெல்லாம் பார்த்துட்ருப்போம் அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டியூஷன் சொல்லிக்கொடுப்போம் அந்த டியூஷன் முடிச்சுட்டு அப்டியே புள்ளைங்களை கூட்டிட்டே வீட்டுக்கு வந்துருவோம் ஈவினிங் டைமில் ஸ்னாக்ஸ் டீ சாப்பிடுட்டு சாங்ஸ் கேட்டுட்ருப்போம்